ஹலோ ஆ வணக்கம் சார் சார் நியூ நியூ மாடல்ஸில் எல்லாம் எதெல்லாம் சார் இருக்குது ஓகே சார் எவ்வளோ ஃபிரைஸில் வரும் சார் ஆ ஓகே சார் ஆமா சார் கேமரா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும் எதாது ஃபிக்சர் எடுத்தால் கூட அழகா இருக்கணும் ஆமாம் சார் அதுமாதிரி ம் இல்லை சார் அப்படியெல்லாம் இல்லை பட்ஜெட் பட்ஜெட் ஒரு ஃபிஃப்டி தௌசணுக்கு இருக்குமா சார் இல்லை சார் இல்லை சார் ஓ ஓ

ஓகே சார் ஃபஸ்ட்டு நான் இதை பார்க்குறேன் இதை பார்க்குறேன் சார் ஆமாம் சார் ஒன் இயர் போகுமா சார் எவ்வளோ இயர் போகும் ஒன் இயர் போகுமா ஒர்க் பண்ணுறேன் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆப்பெல்லாம் நான் டவுன்லோட் பண்ண மாதிரி இருக்கணும் சார் சார்ஜெல்லாம் எப்படி சார் இருக்கும் சார்ஜெலாம் உடனே ஏறுமா ஓ சரி இல்லை சார் அது போக ஆங் ஆ ஆ ஓகே சார் சார் இப்போ வந்து சும்மா ஓப்போ தான் சார் யூஸ் பண்ணிகிட்டுருக்கேன் சார் என்ன சார் இப்போவா சார் சும்மா சாதா மாடல்ங்க சார் ஆமாம் சார் அதுதான் கொஞ்சம் கிராண்டாக எடுக்கலாமேனு சொல்லிவிட்டு பார்க்க வந்தேன் சார் இல்லை சார் இல்லை சார் இல்லை சார் அது எங்கே சார் இருக்கும் எங்கே சா அட்ரஸ் சொல்லுவீங்களா ஆ ஆ ஓகே சார் எப்போ எப்போ சார் ஓ ஃப்ரீயாக இருக்கும்

நான் பார்த்து சொல்கிறேன் சார் உங்கள் கான்டெக்ட் நம்பர் தாங்க பார்த்து சொல்கிறேன் சார்

ஆ ஓகே சார் ஆ சரி சார் ஓகே சார் ரொம்ப சேஃபாக தானே சார் இருக்கணும் இருக்கும் மொபைலெல்லாம் யூஸ் பண்ண சேஃபாக தான் சார் இருக்கும்

ஆ ஓகே சார்

ஓகே சார் தேங்க் யூ சார் ஓக் ஆ ஓகே